ஹலோ மகேஸ்வரி பேசுகிறேங்க எங்கள் பொண்ணுக்கு பிறந்த நாள் அஞ்சு பேர் சாப்பிட வரோங்க டேபுளு இருக்குதுங்களா எல்லாம் ஃபுல்லாயிடுச்சிங்களா ஆமாங்க என்னென்ன சாப்பாடு இருக்குதுங்க ஆ சரிங்க அந்த சாப்பாட்டில் வந்து பூரி ரொட்டி எங்கள் பொண்ணுக்கு வேணுங்க இன்னும் ரெண்டு பேத்துக்கு வந்து டிபன் வேணுங்களா ம் ஆமாங்க எனக்கு வந்து ரொட்டியே கொடுங்க போதும் ஆ சரிங்க எவ்வளோ நேரத்துக்குங்க வர்றது அரை மணிநேரம் ஆகுங்களா ஆ சரிங்க நாங்களாங்க நாங்களும் தாங்க ஆ சரிங்க அரை மணிநேரம் கழிச்சி வரேங்க